நேர்மறை பைக்கிங் ஏற்படுத்துறதுனால அது என்னா பிரச்சனை வருன்னா சேம் ஃபீல்டு ரேஸருங்க அவங்க ரேஸருன்னு சொல்லிட்டு அலைவானுவோ பார்த்திங்களா அவனுங்க அதாவது அவனுங்க போய் ரேஸ் போய் தனியாக ஓட்னான்னா பரவால்லை எப்புடின்னா ரேஸ் தனியாக ஓட்டினதுனா அது ஒரு பிரச்சனையும் இல்லை இவனுங்க பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க இஷ்டத்துக்கு வருவானுங்க வண்டி ஒரு ஒரு பீட்டை போடுவானுங்க சட்டுன்னு முருக்குவானுங்க ரோட்டில் சட்டுன்னு வேகமாக போவானுங்க அதை பார்த்து என்ன பண்ணுறாங்க இவனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை இவன் கரெக்டாக ஓட்டுறான் சொல்லிட்டு இவன் போவான் ஆப்போசிட்டுகாரவங்க தப்பாக வந்தால் என்ன பண்ணுறது அவன் வந்து கரெக்டாகதான் வருவான் ஆப்போசிட்டுகாரன் கரெக்டாகதான் வருவான் ஆனால் இவன் போற வேகத்துக்கு அவங்க பதட்டத்தில் தப்பாக ரூட்டமாதிரி இவன் போய் அடிச்ச அடியில் இவன் அடிச்சானா கண்டிப்பாக ஸ்பாட் ஆயிருவாங்க ஏன்னா இவங்க போகற வேகம் அப்படி அதனால இது ஒன்று இதே இவங்க ஸ்பீடாக வரவே டக்குன்னு ஒரு பயத்தில் சில பேர்த்துக்கு ஹார்ட்டடாக் வரலாம் பயத்துனால எதோ ஒரு எதாது எதோ ஒரு பிரச்சனைகள் வரலாம் அவங்களுக்கு ஆப்போசிட் பார்ட்டிகளுக்கு இவன் ரேஸ் ஓட்டுனா ரேஸ்ஸுக்கு தனியாக போய் ஓட்டிக்கணும் என்ன பண்ணுறாங்கன்னா வித்தை காட்டுறானுங்க எப்படின்னா ரன்னிங்கில போயிட்டுருக்கம்போது வீலிங் தூக்கறது ஸ்டன் பண்ணுறது ஸ்கிட் அடிச்சு எப்படி அப்டே சுற்றுறது ஸ்டாண்டை போட்டு அப்டே சுற்றிட்டே இருக்கிறது அப்புறம் எப்புன்னா ரெட்டை கையை விட்டு ஓட்டிகிட்டு காலை அப்படி மேலே போட்டு போகறது காலு ரெண்டு காலையும் தூக்கி வச்சிக்கிட்டு போகறது அப்புறமே வீடியோ பண்ணுறது வண்டி மேலே நின்றுக்கிட்டு இந்தமாதிரிலாம் வித்தைக்காட்டிட்டு ரொம்ப அதாவது மக்களை இவன்தான் கெட்டு போயிவிட்டானா இவனை பார்த்து இன்னும் நம்ப வ நம்ப சைட்லருந்து வளர்ற சின்ன பசங்களையும் கெட வைக்கிறானுங்க இந்தமாதிரி ஏன் பண்ணும் இதனால வர வியாபத்து அதாவது விபத்து பிரச்சனை இந்தமாதிரிலாம் இந்த பைக்கிங் ஏற்படுத்துது இதனால இந்தியாவில் ரொம்ப ரொம்ப இந்த ஒரு பிரச்சனைனால ரொம்ப இதாகுது நைட் டைம்லாம் ரேஸ் ஓட்டுவானுங்க சடார்புடார்ன்னு ரேஸ் ஓட்டுவானுங்க அதில் எங்கேயோ கண்டிப்பாக எதா ஒரு ஆக்சிரன்ட் ஆயிடும் சொல்லப்போனால் இந்தியாவில் ரொம்ப பிரச்சனை ரொம்ப உயிரிழப்பு ஆக்சிரன்ட்டால தான் ஆக்சிரன்ட்டால தான் மோஸ்ட்லீ எல்லா இடத்துலயும் டெத் ஆயிடுறாங்க அவன் மட்டும் போகறதில்லாம கூட இன்னொருத்தவனை பின்னாடி உட்கார வச்சு அவன் உயிரையும் வாங்கிடுறானுங்க இதெலாம் ஏன் அதனாலதான் நம் நாட்டுக்கு இப்படி ஆகுது இது இல்லாமல் இந்த சைலன்சரை கழட்டிவிட்டு ஒடுறானுங்க சவுண்டு செம்ம குர்ரு செம்ம சவுண்டு ஓவர் நைசில் அதனால சில பேர் வயிசானவங்க பயப்புடுறாங்க அவங்களுக்கு திடீர்ன்னு ஹார்ட்டடாக் வருது சின்ன குழந்தைங்க பயப்புடுறாங்க கை குழந்தைங்க அவங்க பயந்து அழுவுறாங்க இவனுங்க ஆனால் என்ன பண்ணுறானுங்க சரி இதுதான் கெத்து இது தான் ஒரு நினச்சி இவனுங்க என்ன பண்ணுறானுங்க எத்தனையோ இடத்துக்கு போயிவிட்டு அப்டே வண்டியை போட்டு அனுப்பி அதை பண்ணி இதில் வர மாடலேஷன் பண்ணுறானுங்க ஸ்ட்டிக்கரிங் பண்ணுறாங்க லுக்குக்கு அந்த லைட்டை வைக்கிறானுங்க இந்த லைட்டை வைக்கிறானுங்க அப்புறோம் ப்ரேக் பிடிச்சா ஒரு மியூசிக் வரமாதிரி ஒரு ட்யூன் செட் பண்ணிடுறானுங்க சைலன்சர் பீட்டில் ஒரு மப்ளர் போட்டு இன்னும் அதற்கு மேலே ஒரு சவுண்டை செட் பண்ணிடுறானுங்க வீலிங்கில் வந்து ஃபயரிங் பண்ணுறமாரி பண்ணி வச்சிடுறானுங்க அப்புறோம் சைலன்சரில் வந்து ராக்கெட் அப்டே வெடிக்கிறமாதிரி பண்ணுறானுங்க விதவிதமாக புதுசுபுதுசாக டெக்னாலஜிமாதிரி இதையும் இம்ப்ரூமென்ட் பண்ணி கொண்டு வரானுங்களே தவிர மக்கள் சேஃப்டியை யாரும் பார்க்கமாட்டேங்கிறானுங்க இப்படிப்பட்டவங்க இருக்கிறதுனாலதான் இந்தியாவில் அது வந்து பெரிய இஷ்யூவ் ஆகி எங்கயோ போய் முடியுது